எங்கள் வீட்டில வந்து நீங்கள் வந்து இந்த மரஞ்செடியெலாம் வளர்க்க வளர்த் பராமரிக்கிறீங்களான்னு கேட்கறீங்க அதுக்கு உண்டான பதில் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில சீத்தாப்பழஞ்செடி இருக்குது கொய்யா மரம் இருக்குது நெல்லிக்காய் மரம் இருக்கும் அதுக்கு வ முதல்ல மாதுளஞ்செடி வச்சிருந்தோம் அதெலாம் நல்லா நல்லா இருந்துது இன்னும் இன்னும் வந்து கொய்யா செடி சீதா பழ செடி நெல்லிக்காய் செடி மூணும் வளர்க்குறோம் நெல்லி கொய்யா பழமெலாம் கொஞ்சம் நடுத்தரமாக சாப்பிட்டா சர்க்கரை வியாதியெல்லாம் குறையும்பாங்க இருந்தாலும் பெரும்பாலும் நாங்கள் வந்து அது வந்து எல்லாத்துக்கு கேட்குறவைங்களுக்கு மரமாக இருந்தாலும் நாங்கள் வந்து தானமாக அதை கொடுக்குறோம் ஒழிய அதை வந்து காஸாக பண்ணிக்கிறதில்லை யார் வந்தாலும் பறித்து கொடுப்போம் அதே மாதிரி நெல்லிக்கி நெல்லிக்காய் மரம் நெல்லி நெல்லிக்காய் இருக்குது அதை வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு கை கால் வலிக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்கறாங்க அதனால் அதை வந்து அதுவும் சிறு சிறு நெல்லிக்காய்தான் இருக்குது எங்கள் வீட்டில அந்த மரத்தை வந்து எல்லாம் யார் வந்து கேட்டாலும் இல்லைங்காது கு கு கொடுக்கறோம் நாங்கள் வந்து இது வந்து ப ஒரு ப வீட்டுக்கு அழகாக இருக்குதுன்ட்டு நமக்கும் யூஸாக இருக்குதுன்ட்டுன்னு வச்சிருக்குறோம் அதனால இது காஸு சம்பாதிரிக்கணுங்குற எண்ணமெல்லாம் எங்களுக்கு இல்லை ஆனால் மக்களுக்காக இது அதே மாதிரி சீத்தாப்பழம் செடி அதே மாதிரியே இருந்தால் காய் நிறைய ட்ரிப்கள்ல விழுந்து பழம் பழுத்து கீழையோட விழுந்துருக்கு எல்லாமே க எது கேட்டாலும் மக்கள் வந்து கேட்டாங்கன்னா இது எங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கொடுப்போம் அதே மாதிரி அதே மாதிரி எங்கள் வீட்டில வந்து இந்த செடி இந்த சளி பிடிச்சிதுன்னா தூதுவளை செடி துளசி செடி மல்லிப்பூ செடி இதல்லாம் இருக்கு ஜாதி முல்லைப்பூ செடியெல்லாம் வளர்த்துலாம் இருக்கா அது எல்லாம் பராம்பரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது இது நல்லா இருக்குது